ஹலோ அக்கா அக்கா இங்கே கார் ஒன்று ரிப்பேர் ஆகிடுச்சிக்கா பக்கத்தில் உங்கள் ஷாப் இருந்துச்சு இதில் ஒரு நம்பர் இருந்துச்சு அதுக்காக கால் பண்ணுணேக்கா ரெடி பண்ணனும் ம் ம் தெர்யலக்கா ஸ்டாக்க அடிக்கி அடிக்கி ஸ்டாப் ஆகிடுது சென்ட்டர்லயே என்னா பண்ணுறதுன்னே தெரியல ஒரு ரெண்டு மூணு முறை அதுமாதிரி ஆகிடுச்சிக்கா சரி ம் ஆமாக்கா திடீர்ன்னு வந்துட்டிருந்தோம் ஒரு இது ஒரு மாதிரி ஆகிடுச்சி அதுதான் என்னா பண்ணுறதுன்னு தெரியல அக்கா கியா சோனட்டுக்கா மூணு நாலு வருஷம் ஆகும்கா மூன்றரை வருஷத்துக்கிட்ட ஆகுங்க்கா சர்வீஸ் விட்டோம்க்கா இப்போது லாங் டிஸ்டன்ஸ் வந்தோம் காரு வந்துட்டே இருந்ததுனால் என்னா பிரச்சனையோ தெரியல இப்போது வரும்போது ரெண்டு முறை ஆகிடுச்சி ரெண்டு மூனு முறை ஆகிடுச்சி

ஆ ஆ ஆ ஏதோ லாங் நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ்லிருந்து வரோம்க்கா இப்போதுப ஈவினிங்க்குள்ள ரெடி பண்ண முடியுமா ஏதாச்சும் வாய்ப்பிருக்கா ம் சரி இல்லை நான் இங்க வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்க்கா அதுக்கு தான் பார்த்தேன் நீங்கள் ஃபர்ஸ்டு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் நாளைக்கு காலையிலயாச்சும் கிடைக்குமாக்கா ம் ஓகேக்கா ஓகேக்கா ஆம் ஆ ஓகேக்கா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சா நல்லாயிருக்கும்க்கா நாளைக்கு மதியானம் கிடச்சா கூட ஓகே ஆ ஓகேக்கா ஆ ஓகே ஓகே ஓகேக்கா விட்டுருங்கக்கா ஆனால் ரெடி பண்ணுறத்துக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லுங்க அதுக்கு தகுந்தமாதிரி அமௌன்டு வந்து இப்போ ஏற்பாடு பண்ணுறதுக்கு பார்க்கணும்க்கா ஓகேக்கா ஆம் ஆ ஓகேக்கா ஓகேக்கா ஆ ஓகே